சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கனா நிறைய கற்றுக்கிட்டேன் எனக்கு சமைக்கிறது பார்த்தீங்கனா அந்த பொருள் கூட ஒரு ஒரு நேம்க்கூட எனக்கு தெரியாது அந் அந்த கடைக்கு போனதுனால் தான் ஒரு ஒரு மன்த்தில் இந்த பொருள் இன்னன்னதுக்கு போடணும் இது இவ்வளோ போடணும் அப்படிங்கறதையும் நான் கற்றுக்கிட்டேன் நிறைய அனுபவங்கள் அங்கே தெரிஞ்சிச்சு எனக்கு ஒரு ஒரு பொருளுக்கும் இவ்வளோ குவான்டிட்டி இவ்வளோ கேஜஸ் இவ்வளோ கேஜி இருக்கணும் இப்படி எல்லாம் இருக்கணுங்கிறதும் எனக்கு அங்கே தான் தெரிஞ்சுச்சி இன்னும் சொல்லப்போனீங்கனால் வீட்டில் கூடோ எனக்கு வந்து ஒரு ஒரு பொருள் அரிசியை புடைக்கணும் அப்படினாக்கூடோ நான் அதில் பெருசாக இண்ட்ரெஸ்ட் காட்டி அதில் போய் முழுசாக ஈடுபட்டது கிடையாது ஆனால் சூப்பர் மார்க்கெட் வேலைன்னு போயிட்டதுக்கப்புறோம் அங்கே வந்து சொல்லிக்கொடுத்தாங்க இதெலாம் புடச்சி தான் பாக்கெட் போடணும் அப்படிங்கபோது நான் அந்த திங்க்ஸை பார்த்தீங்கனா பொறுமையாக கொஞ்ச கொஞ்சமாக அதை புடைக்க கற்றுக்கிட்டேன் புடச்சி பாக்கெட் போட கற்றுக்கிட்டேன் ஒரு ஒரு பொருளும் வந்து இதை எவ்வளோ நாள் வச்சுருக்கணும் இதை இ இத்தன் நாளுக்குள்ள இதை இது பண்ணணும் இது இவ்வளோ நாளு தாண்டி இருந்தால் இது கெட்டுப்போயிடுமா கெட்டுப்போகாதா அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளோ நாளுக்குள்ள இதை யூஸ் பண்ணலாங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு ஒரு பொருளும் டிஃப்ரெண்ட்டான பொருளெலாம் நான் அங்கே பார்த்தேன் எனக்கு அதெலாம் வீட்டில் நேமே தெரியாத இருந்துச்சு அங்கே போய் ஓ அப்படியா இதுக்கு இந்த நேம் இருக்கா அப்படினு பார்த்துக்கூட இப்போ பார்த்தீங்கனா இப்போது அந்த வீட்லலெலாம் பிரியாணி செஞ்சால் அந்த மீல்மேக்கரை வந்து என்னென்னு நா ஸ் இவ்வளோ நாள் நினச்சிட்ருந்தேனா பிரியாணிக்கு போடுகிற பன்னு அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் கா அந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் நான் அனுபவப்பட்டு வேலை செஞ்சதுக்கப்புறம் தான் அதுக்கு பேர் வந்து மீல்மேக்கர் அப்படினும் சொல்கிறாங்க சோயாபீன்ஸுனும் சொல்கிறாங்க இதெலாம் நான் அங்கே தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி நிறைய ஒரு சு ஒரு சிலது இல்லைங்க நிறைய அனுபவப்பட்டு நிறைய கற்றுக்கிட்டேன் அங்கே எனக்கு வேலை செய்கிறது ரொம்ப பிடிச்சும் இருந்துச்சு மனசுக்கு திருப்தியாவும் இருந்துச்சு சாப்புடுற பொருள் அதை சிந்தாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழச்சி சம்பாதிக்கறதே சாப்படுறத்துக்கு தான் அந்த பொருட்களை எடுத்துக்கொடுக்குற வேலையில் நான் செய்யும் போது அதை ரொம்பவும் சிந்தாமல் பக்குவமா கொடுக்கறது போகிறது சுத்தம் பண்ணிக் கொடுக்கறது அதை பாதுகாத்து வச்சுக்கிறது க்ளீனாக வச்சுக்கிறது இது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் கற்றுக்கிட்டேன் எல்லாத்தை விடவும் ரொம்ப இண்ட்ரெஸ்ட்டாவும் எனக்கு இருந்துச்சு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு மற்ற வேலைங்களை விட கம்ப்யூட்டர் அது இதுலனு உட்காந்து டைப் பண்ணுறத விட நம்ம சாப்புடுற பொருள்லல்ல சூப்பர் மார்க்கெட்டில் மளிகை பொருள் மளிகை கடையில் வேலை செய்கிறது எனக்கு நிறைய அனுபவங்களை கத்துக்கொடுத்துச்சி நான் எனக்கு தேவையானது வீட்டுக்கு தேவையான யூஸ்ஸா யூஸாகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ரொம்பவே நிறையாவே அங்கே கற்றுக்கிட்டேன்